பேருந்து வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது இப்போது வசதியாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா கூட அவங்க கார் பைக் அதில் கூட போய்விடுவாங்க ஆனால் வசதி இல்லாதவங்க இந்த பேருந்தை தேடி தான் வராங்க அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீட் இப்போது பயணிகள் அமரும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்ஸ் வச்சிருப்பாங்க தென் வந்து டிரைவர் சீட் கம்பி வந்து பயணிகள் வந்து சேஃபாக போயிட்டு வரணும் கீழேலாம் விழுந்துராமல் இருக்கறதுக்காக கம்பி வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக தென் ஜன்னல் வந்து இப்போ குட்டி பசங்கன்னால் வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரது தான் ரொம்ப பிடிக்கும் குட்டி பசங்கன்னு இல்லை நிறைய பேருக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஜன்னல்னா இருக்கும் முக்கியமானது பார்த்தோம்னா பஸ் வந்து டீசலில் தான் ஓடிட்டிருக்கு பயணிகள் கஷ்டப்படக் கூடாது அப்படின்றத்துக்கான லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கும் இதுவே பெரிய பெரிய லக்கேஜாக இருந்துச்சுன்னா மேலே வைக்கிற மேலே பஸ்ஸுக்கு மேலே வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும் பயணிகள் வந்து இறங்கம் போதும் ஏறும்போதும் ஒருத்தங்க ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இறங்கறதுக்கு ஒரு வழியும் ஏறுறதுக்கு ஒரு வழியும் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கும் நான் வந்து பஸ்ஸில் வந்து நிறையா டிராவல் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே நான் பஸ்ஸில் தான் போவேன் பஸ்ஸில் தான் வருவேன் டூர்னால் வந்து பஸ்ஸில் போயிட்டு வர இதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஸ்ஸில் போகிறதே ஒரு விதமாக நல்லா தானே இருக்கும் அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கிட்டு கேட்டுகிட்டு பாட்டு கேட்டுகிட்டு போகிறதுன்னா பஸ் வந்து நான் வந்து ரொம்பவே எனக்கு பஸ்ஸில் போகிறது ரொம்பவே பிடிக்கும்